எங்கள் கிராமத்துக்கு அருகில் வேட்டைக்காரன் கோவில் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்துட்டு அக்கௌண்டன்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுட் ஆஃபிஸ்ல அப்படி இருக்கும் போது டெய்லி வரவு செலவு கணக்குலேருந்து எல்லாமே நாம் தான் பார்த்துக்குறமாரி இருக்கும் இப்போ யாராவது கடை தொடங்குறாங்கள் அப்படின்னா அந்த கடை தொடங்குறதுக்காக வருவாங்கள் அதுக்காக நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல பதிவு செஞ்சு அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போது அது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது டெய்லியும் வரவு செலவு கணக்கு நம்ம தான் எழுதுவோம் அப்படி இருக்கும் போது நான் ஒரு நாள் என்ன பண்ணிடேன்னால் ஒரு பதிவை மறந்து விட்டுட்டேன் ஆனால் அன்னைக்கு இறுதியில் வந்துட்டு அன்னைக்கான இறுதியில நம்ம அவங்களுக்கு அனுப்பனும் அதையும் நான் அனுப்பிச்சிட்டேன் அதை நான் மறந்துவிட்டேன் அதை நான் எப்படி சமாளிச்சேன் அப்படின்னா நான் அடுத்த நாள் அந்த வரவில் வந்துட்டு நான் அதை கொண்டு வந்துட்டேன் அது வந்துட்டு அங்கே வேலை செய்கிற இவருக்கு தெரியாது நான் அதுக்கப்புறமா நான் சொல்லிட்டேன் இது மாதிரி நான் முதல் நாள் மறந்ததை வந்துட்டு நான் அடுத்த நாள் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இதுமாதிரி நம்ம ஏதாவது பரிவு பதிவாய் மறந்துட்டோம் அப்படின்னா அதை முன்கூட்டியே நம்ம வந்துட்டு ரிவம்பெர் பண்ணி வச்சிட்டு அதை நம்ம அடுத்த நாள் கணக்கில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நான் என்னுடைய பிரச்சனை வந்துட்டு நான் அப்படி தான் முடிச்சிக்கிட்டேன் அதனால் எந்த கவலையும் இல்லை அப்புறம் இன்னொரு டைம் என்ன ஆச்சு அப்படின்னா வரவு செலவு கணக்கில் நம்ம வந்துட்டு ஒரு அஞ்சு ரூபா வந்துட்டு அதிகமாகவோ கம்மியாகவோ போயிருச்சு அப்படி இருக்கும் போது நம்ம சில்லறை இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கீழ கொண்டு வரும் போது நம்ம மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம் அதுமாதிரி நான் சமாளிச்சிருக்கேன்